யார் பேசுகிறிங்க சார் நமக்கு உடம்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது சார் ஆ அதுதான் கடுக்காப்பொடி டெய்லியும் அது சாப்பிட்லாமா சார் ஆ ஆ ஆ சுகர் இருக்குது சார் இந்த வெந்தயப் பொடி சாப்பிட்லாமா சார் டெய்லி

ஆ ஆ நாவல் பொடி கொட்டை அது இருக்குமா சார் நம்மள்ட்ட எவ்வளோ சார் கு கிராமு இது நூறு கிராமு சரிங்க சார் சரிங்க சார் இந்த பொன்னாங்கண்ணி பொடி இந்த கண்ணுக்கு நல்லா இருக்குமா சார் நான் இந்த தூரத்தில் இருக்க எழுத்து தெரிய மாட்டேங்குது சார் ஆ ஆ ஆ ஆ ஆ முடி ம் ம் ஆடாதொடை பொடி எதுக்கு சார் நல்லா இருக்கும் சளி இது இருமலுக்கு சாப்பிட்லாமா சார் ம் ம் ஆஸ்துமாக்கு இதுக்குலாம் நல்லதா சார் ம் ம் ம் ம் ம்ம் சரிங்க சார் சரிங்க சார் கொரி கொரியர் பண்ணலாமா சார் நீங்கள் நம்ம திருச்சி மாவட்டத்தில் இருக்கோம் கொரியர் பண்ணலாமா சார் சரிங்க சார் நம்ம எந்த ஊருங்க சார் நம்ம அந்த சரிங்க சார் சரிங்க சார்